ஹலோ ஆ ஆ கேட்குது மேம் சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே ஓகே ஓகே வா ஆ உங்கள் நேம்ப்பா ஆ சரி ஓகேம்மா இப்போ நீங்கள் வந்து இப்போ க்ளாஸ் வரீங்க அப்படின்னா வந்து ஃபுல் டே எடுத்துக்கிற மாதிரியா இல்லை நீங்கள் வந்து ஈவ்னிங் டையத்தில் மட்டும் எடுத்துக்கிற மாதிரியா ஆ வீக்லி சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் வீக்கெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்களா சரி ஓகே ஓகே மேம் இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ குயிக்காக கற்றுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும் நீங்கள் இப்போ ஃபோக் டான்ஸுங்கிறப்ப உங்களுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப கெயின் அதிகமாக தேவைப்படும் ஸோ நீங்கள் அதனால் வீக்கெண்ட்ஸுங்கிறதுனால உங்களுக்கு டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகதான் வரும்ப்பா மந்த்லி பேஸிக்ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மந்த்லி தௌசண்ட் வரைக்கும் வரும் ஆ பெர் மந்த்துக்கு நீங்கள் டெய்லியும் வந்தாலும் ஓகே வீக்கெண்ட்ஸ்சில் வந்தாலும் ஓகே அது உங்கள் ஃப்ளெக்ஸிபில் தான் ஆ ஆமாம் மந்த்லி வந்து ஆமாம் எப்படி வந்தாலுமே மந்த்லி உங்களுக்கு தௌசண்ட் வரும் நாங்கள் அந்த ஃபைவ் டேஸ் சொல்லித்தரதை அந்த டூ டேஸ்சில் உங்களுக்கு கவர் பண்ணிக் கொடுத்துருவோம் ஆ ஃபுல் டே வரமாதிரி இருக்காது நீங்கள் அப்படி ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபுல் டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணிக் கொடுத்துருவோம் அந்த வீக் ஃபுல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் என்னென்ன பேஸிக்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிக் கொடுத்துருக்கோமோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம கவர் பண்ணிக் கொடுப்போம் அது நீங்கள் வீட்டில் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறவங்களால் டெய்லியும் வந்துட்டு போக முடியாது இப்போ காலேஜ்ஜு ஏதாவது சம் இஷ்யூஸ்னால் வர முடியல அப்படிங்கற பட்சத்தில் நீங்கள் வீக்கெண்ட்ஸ்சில் மட்டும் வந்து இது பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த டேஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்டா ஆ சரி ஆ சரி ஓகேம்மா ஓகே தேங்க் யூ